அதாவது பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் ஒரு சமீப காலமாக ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்டேருந்து அதாவது ஒரு தனியார் வீட்டுக்கு தேவைப்படும் பொருட்கள் தயாரிக்கப்படுகிற ஒரு நிறுவனத்தினருக்கிட்டேருந்து நான் ஒரு நாற்காலி வாங்கியிருந்தேன் அந்த நாற்காலி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏழு எட்டு வாங்கியிருந்தேங்க எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாற்காலி வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு இதுலேயே இல்லை அதனால் தரத்தின் குறைபாடால் நாற்காலி ரெண்டு உடஞ்சே போச்சுங்க மீதி இருக்கற ஆறு பார்த்தீங்கன்னா எப்போ உடைய போகுதுன்னு தெரியல ரொம்ப தரம் குறைவாக இருக்குதுங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்டிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேக்கு மரத்தில் செஞ்ச ஒரு நாற்காலி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பழைய மரத்தில் செஞ்சு கொடுத்துட்டாங்க நான் ரொம்ப ரொம்ப நம்பி இருந்தேங்க இந்த பா இந்த ஒரு நாற்காலி மேல் இந்த நல்லாயிருக்கும் தரம் நல்லாயிருக்கும் இந்த நிறுவனத்தில் அப்படின்னு சொல்லி வாங்கினேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனமே வந்து பார்த்தீங்கன்னா நாற்காலி ஒழுங்காக தரலை என் குடும்பத்தினர் வந்து பார்த்தீங்கன்னா வீணாக பணத்தை செலவழித்துட்டேன்னு சொல்லிட்டு என் மேல் கோபத்துல இருக்காங்க நல்ல ஒரு தரமான ஒரு பொருளை நான் எதிர்பார்த்தேன் ஆனால் அந்த ஒரு நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா அது கொடுக்க தவறிடுத்துங்க